ஆன்லைன் பள்ளி மற்றும் கோச்சிங் அது குழந்தைகளிடம் என்ன பாதிப்பை ஏற்படுச்சிருக்குனால் மிகப்பெரிய ஃபோனோடைய அடிமை அடிமை அதிகமாக ஆகிட்டு ஏன்னு நீங்கள் கேட்டிங்கன்னால் இப்போ ஒன்றும் இல்லை நம்மளோடய காலக்கட்டத்தில் படிக்கின்ற குழந்தை புத்தகம் மா புத்தகம் மத்தருன்னா புத்தகம் மாத்திரம் தான் நம்ம இப்போ உபயோகப்படுத்தினோம் படிப்புக்கு அப்படின்னு வரும்போது ஆனால் இப்போது உள்ள குழந்தைகள் நான் என்ன சொல்கிறேன்னா கோவிட்டுக்கு அப்புறம் தான் ஆன்லைன் அப்ப்டின்ற ஒரு தாக்கம் ஏற்பட்டது அதிகமால அதிகம் அளவில் இல்லைன்னு நாங்கள் யாரும் மறுக்கலை சொல்லலை ஆனால் தற்போது உள்ள சூழ்நிலையை பார்த்தால் கோவிட்டுக்கு முன்பிருந்தே எனக்கு என்னை கேட்டால் மட்டும் பார்த்திங்கன்னா கோவிட்டுக்கு முன்னாடிலருந்தே குழந்தைங்க எதில் அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா டோட்டலாக அடிக்ட்டாக அடிக்ட் ஆகிட்டாங்க மொபைலுக்கு மொபைல் ஃபோன் இருந்தால்தான் நமக்கு வந்துட்டு எல்லாமே விளையாட்டுலேருந்து பொழுதுபோக்குலேருந்து ஃபோன் இருந்தால் மட்டும் தான் அது நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேஷன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கற ஜென்ட்ரேஷன் இந்த ஜென்ட்ரேஷன் ஆனால் அது மாத்திரம் தான் இருந்தது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிற வேளையில் ஃபோன் இருந்தால்தான் படிக்கவும் முடியும் எழுதவும் முடியும் அப்படின்னு நினைக்கிற நிலைமையும் இப்போது வந்துட்டு இதை ஏன் சொல்கிறேன்னா மிக வேதனையோடு சொல்கிறேன் மிக வேதனையுடன் கூறுகிறேன் ஏனால் ஃபோனு மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது இந்த ஃபோன் குழந்தைங்கள் மனசில் மிகவும் ஆழமாக பதிஞ்சுட்ட காரணத்தினால் அதை விட்டு நம்ம வெளியே எடுத்துட்டு வர முடியல குழந்தைகளை அனைத்தையுமே ஃபோனை வச்சுதான் பண்ணலாம் ஆன்லைனில் வச்சுதான் பண்ணமுடியும் அப்படின்ற ஒரு மனநிலைக்குக் குழந்தைகள் வந்துவிட்டாங்க அதற்குக் காரணம் இயற்கைச் சூழலும் தான் ஒரு வகையில் காரணம் ஏன்னென்றால் கொரோனா டையத்தில் படிப்புன்றது ரொம்ப அத்தியாவசியமாக இருந்துச்சு கொரோனா டையத்திலன்னு இல்லை வாழ்க்கையில் படிப்புன்றது ரொம்ப அத்தியாவசியம் அடுத்த ஜென்ட்ரேஷன் படிப்புன்ற அளவுக்கு வரணும் அப்படின்ற காரணத்தில் ஆனால் கொரோனான்னு வந்தப்போ முழு முழு ஊரடங்கு நம் படிப்புக்கும் மேல் நம்ம உயிர்தான் நமக்கு முக்கியம் என்ற ஒரு ஏக்கத்தில் என்ற ஒரு கவலையில் நம்ம எல்லோரும் இருந்தோம் உயிர் எந்த அளவுக்கு அவசியமோ அந்தளவுக்குன்னு கூட கூற முடியாது அதற்கு அடுத்தப்படியாக நமக்கு உணவுன்றது இருக்கும் அதற்காக நம்ம எவ்வளவோ முயற்சித்தோம் அதே படியாக எந்த அடிப்படையில் நமக்கு முக்கியத்துவம் வாழ்வில் முக்கியத்துவம் நம்ம ஒரு இடத்திற்குச் செல்லவேண்டும் என்றால் மதிப்பிடுவார்கள் அல்லவா அதை மதிப்பீடு பெற வேண்டும் என்பதால் படிப்பு அதற்கு முக்கியம் ஆகையால் படிப்பு வேண்டுமென்பதற்காக ஆனால் உயிரும் நமக்கு முக்கியம் படிப்பை விட ஒரு படி மேல் உயிர் நமக்கு ரொம்ப முக்கியம் அதையும் கருத்தில் கொண்டு அரசாங்கத்தால் ஆன்லைன் கோச்சிங்னு ஒன்று எடுத்துட்டு வந்தாங்க மொபைல் ஃபோன் மூலமாக நம்மளுடைய படிப்பு அறிவை மேம்படுத்திக்கலாம் படிக்கலாம் வீட்டில் இருந்தபடியே படிக்கலாம் வீட்டில் இருந்தபடியே வேலை பார்க்கலாம் என்ற போது நம்மளோ மெச்சூடான ஆளுங்களே ஃபோனில் வந்து முழுகிவிட்டாங்க அதை மறுக்க முடியாது நான் உட்பட நீங்கள் உட்பட அனைவருமே மொபைல் யூஸ் பண்ணுறோம் ஆனால் மிகவும் மிகவும் பயப்படுற அளவுக்கு கவலைப்படுகின்ற அளவிற்கு இந்த தலைமுறையினர் ஃபோன் யூஸ் பண்ணறாங்கன்னா அதுக்குக் காரணம் ஆன்லைன்னு தான் எந்த வகையாக நம்ம அட்வான்ஸாக போயிட்டு இருக்கோம் அப்படின்ற இதில் நம்ம சந்தோஷப்பட்டாலும் எந் அதே வகையில்தான் பின்னோக்கி செல்கிறோம் அதாவது அட்வான்ஸாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறத விட பின்னாடியும் வந்துட்டு இருக்கோன்றதை கொஞ்சம் நெனைச்சி பார்க்கணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த ஆன்லைனில் படித்து பெரிய இடத்துக்கு வருவோம் நல்ல ஒரு இடத்துக்கு வருவோம்ன்றதை தாண்டி ஃபோனில் முழுக்க முழுக்க அடிக்ட் ஆகிட்டாங்க படிக்கிறோன்னு வீட்டிலயே பொய் சொல்லிவிட்டு ஃபோனை யூஸ் பண்ணுறது படிக்கிறோன்னு சொல்லிவிட்டு முழு மூச்சாக நம் நண்பர்களும் ஆன்லைனில் விளையாடுவது இதல்லாம் ரொம்ப அடிமையாக்கி விட்டது மாணவர்களை அடிமையாக்கி விட்டதை நான் மிகவும் வன்மையாக அந்த இடத்தில் நான் கூறுகின்றேன் ஏனென்று கூறினால் மனது வலிக்கின்றது குழந்தைகளை நினைத்து எதற்காக இப்போ இருக்கக்கூடிய இடத்தில் நம் சூழ்நிலை மாறி விட்டது இயற்கைப் பேரழிவு அது ஒரு காரணமாக ஆகிவிட்டது என்ற மிக மன வேதனை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு இருக்கின்றது அந்தத் தாக்கம் அந்தக் கொரோனா பெருந்தொற்றுக்குப் பிறகும் குழந்தைகளிடம் இன்றளவும் இருக்கின்றது நாம் கொரோனாவிலிருந்து மீண்டு விட்டோம் நன்றாக நினைவித்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நாம் கொரோனாவிலிருந்து மீண்டு விட்டோம் ஆனால் இன்னும் அந்த ஆன்லைன் இருக்கின்றது அல்லவா அந்த ஆன்லைனிலிருந்து நாம் இன்னும் மீளவில்லை நம் குழந்தைகள் மீளவில்லை அது மிகவும் நெஞ்சை உருக்குகின்றது சில நேரங்களில் உண்மையை நாம் மறக்குகின்ற மறுக்கின்ற அளவில் தான் நாம் பேசுகின்றோம் இல்லை எங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க ஃபோன் பார்க்குறது இல்லை அப்படின்னு வெளியே பேசிட்டு ஆனால் பட் ஃபேக்ட் என்னவென்று ஃபோன் இன்றளவும் உபயோகித்தில்தான் வைத்திருக்கிறார் ஆக அதிலிருந்து இளைஞர்களும் சரி மாணவ மாணவிகளும் சரி வெளியே வாங்க ஃபோனை தாண்டி ஒரு உலகம் உங்கள் வீட்டில் இருக்குது ஆன்லைன் படிப்பிலிருந்து வெளியே வாருங்கள் என்று கூறி